நான் வந்து பார்த்திங்கனா சின்ன வயசுலருந்து வந்து அப்பா அம்மா கூட நல்ல வளர்ந்துட்டேன் அது அதனால் வந்து என்னென்றது வந்து சில கஷ்டங்கள் வந்து தெரியாத இருந்தது இப்போ வந்து காலேஜ்ஜு படிச்சிட்ருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்போ தான் தெரிய வருது எவ்வளோ கஷ்டப்பட்றாங்க என்ன ஏதுன்றது வந்து வந்து தெரியிது அப்படி இருக்கிற பட்சத்தில் பணம் இல்லைன்னா வந்து வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி நிறைய வந்து தெரியிது பணம் தான் வாழ்க்கையில முக்கியம் பணம் இல்லைன்னா வந்து யாரும் வந்து பண்ண முடியாது ஆனாலும் கஷ்டப்பட்ற மாதிரி கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கன்ற தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கிட்டேன் அப்படி இருக்குறப்பட்சத்தில் என்னோட குடும்பத்தை வந்து நான் தான் வந்து ரன் பண்ணணும் அதனால் வந்து நல்லா படிச்சு முயற்சிடுத்த பின்னாடி தான் அவங்களோட கஷ்டத்தை வந்து நான் தான் போக்கணும் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சிக்கிட்டேன் நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்குறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து அப்பா அம்மா தான் நான்லாம் அவங்கவங்க கஷ்டத்தை நாம்ப தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்